ஹலோ ஹலோ சார் எனக்கு ஒ ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாட்டர் வேணும் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வா வா வாட்டர் வேணும் ஒரு ஆயிரம் லிட்டரு வேணுங்க வீட்டு ஃபங்க்ஷன்னு சார் டேட்டு வந்துங்க இப்போது சார் ஜ ஜனவரி ஃபோ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி வேணுங்க சார் ஜனவரி ஃபோர் ஈவினிங்க சார் ஆயிரம் லிட்ரு சார் சார் ஃபைவ் தௌசணா சார் சார் இப்போ எப்படிங்க சார் இப்போ பேமெண்ட்டுங்க சார் இப்போ பாதி கட்டணுங்களா இல்லை எப்படி இல்லைங்க சார் ஆயிரம் லிட்ரு வந்து ஒரே இது ஒரே இதா கொடுத்துருவீங்களா ஒரே கேஷாக கொடுத்துறீங்களா இல்லை எப்படி சார் சார் நீங்கள் ஈவினிங் வந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் வேணுங்க சார் மார்னிங் மார்னிங்க்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வேணுங்க சார் இப்போ அப்படி அப்படி கொடுக்க முடியுமா சார் ஈவினிங் மட்டும் அதாங்க சார் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணுறேங்க பாதி எவ்வளோ சார் ஆயிரம் லிட்ருக்கு ஓகே சார் ஃபஸ்ட்டு ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் பே பண்ணுறேங்க அட்வான்ஸ்ஸு அப்புறம் ஆயிரம் லிட்டர்ஸ்ஸும் எனக்கு வந் ஆ ஓகே சார் செண்ட் பண்ணுறேங்க ஓகே சார் எந்த ஊருங்க சார் வாட்டரு ஊர் எந்த ஊருங்க சார் ஓகே சார் ஓகே சார் எனக்கு வந்து இப்போ க கோயம்புத்தூர் அந்த இது இல்லைங்க சார் காரமடை அ அங்கே எனக்கு வேணுங்க சார் அங்கே ஒரு மஹால் வேணும் சார் கலைமகள் மஹாலுக்கு வந்து வேணுங்க சார் எனக்கு அந்த மஹாலில் ஃபங்க்ஷனுங்க நாலாம்தேதி ஈவினிங் ரிசெப்ஷன்னு ஓகே நான் செண்ட் பண்ணுறேங்க ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்